ஸோ கிராமப்புறத்து விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இப்போதைக்கு வந்து நிறைய உரங்கள் யூஸ் பண்றாங்க ஸோ அந்தப் ஃபெர்ட்டிலைசர்ஸ் அப்படின்னு ஸோ கிராமப்புறத்தில் போதிய அறிவு பெருசாக இல்லாததினால அங்கே வந்து உரங்கள் இயற்கை உரங்கள் யூஸ் பண்றாங்க இருந்தாலும் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் பொலுயூஷன் சரி பூச்சிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு புதுசு புதுசாக ஸோ அதெலாம் இல்லாமல் அது அன்னில நல்ல ஒரு சத்தோடு வளரணும் நல்லா வளரணும் அப்படின்ற போட்ட செ எள் நல்லா விளையணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து உரத்தை வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலை பிரச்சனை ஸோ வானிலை ஒன்று மழை வரும் வராது இது பிரச்சனை மழை வரலன்னா தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால தண்ணி இன்னுமே திறந்துவிடாதனால வாய்க்காலை தண்ணி வராதனால் ஸோ தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இதை அன்னில வந்து வா மழை மழை காலத்தில் சரி புயல் வர்றதோ இது வர்றதோ ஒரு அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக எதுவும் சொல்லாததினால அவங்க வந்து வெள்ளத்தில் முழ்கிப் போய்டுது ஸோ அதுக்கு வந்து அரசு வந்து நிதி மானியம் நிதி அதுக்கான இழப்பீடு தருதா அப்படின்றது கேள்விக்குறி தான் இப்போது இருக்க நம்மகிட்ட தொழில் நுட்பத்தை வச்சு நம்ம வந்து முன்னாடியே மழை வரப்போகுது இல்லை நல்ல ஒரு புயலோ இல்லை ஏதா ரொம் ரொம் ஒரு இயற்கை பேரிடர் மாரி ஏதாச்சம் வரப்போகுது அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லலாம் ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு பயிற்சி சா கொடுத்து எப்படி சொல்ல ஒரு வானிலை செய்திகள் வந்து அவங்களுக் அவங்கள்ட்ட போய் சேர்ற படி ஏதாச்சும் செய்யலாம் ஸோ வந்து மழை வரப்போகுது இல்லை வந்து புயல் அடிக்கப் போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணி ஸோ வாய்க்கால் வரப்பு வெட்டி விடறது இந்தமாதிரில்லாம் வேலை செஞ்சு ஸோ ஆய மழையில் முழ்காமல் இந்த மே பண்ணனுமா நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வச்சு சிறு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து அவங்க மேற்கொண்டு இந்த விவசாயத்தை வந்து வளர்க்கலாம்